அ ஹலோ சாரு வந்து நாங்கள் ஒசூர் ஒசூர் பக்கத்துலருந்து பேசுகிறோம் சார் இங்கே எங்கள் இதில் வந்து லைட்டு வந்து ரொம்ப டிம்மாக எரியுதுங்க அதுக்கு தஸ்ஸுலருந்து ஏ பல்பு எதாவது இந்த மாதிரி எல்இடி இந்த மாதிரி எதாவது ஓல்ட்ரு எதாவது போய்கிட்ருக்கா அது கொஞ்சம் பார்க்குணுங்க சார்

ஆ வந்து ட்யூப் லைட்டு தான்ங்க ஆ ஆமாம்மா அந்த பல்பு பல்பு பல்பு தனியாக இருக்குதில்ல அந்த பல்போடய அந்த இது அதைத்தான் போட்டிருக்கறோம் நாங்கள் ஆமாம் ஆமாம்மா ஆமாம் ஆமாம் சாரு முன்னே அது அப்புறம் இருக்குதில அந்த ட்யூப் லைட்டு தான் உடஞ்ச் ஆமாம்மா சார் ஆ சரி சார் ஓ ஓ ஆமாம் சார் ஆ ஆ ஓ அப்படிங்களா சரிங்க சார் அப்படியே என்ன பண்ணணும் சார் அது ஓ அப்படிங்களா ஆ பெட்டி எல்லாம் நல்லாயிருக்குங்க சார் ஆனால் அது வந்து ஓ ஓ ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க

ஆ சரி சரி ஓ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஆமாம் சார் அந்த மேலே கீழே அது வந்து கொஞ்சம் ஒரு ப்ளாக் கலரில் இருக்குது சார் ஆமாம்மா ஓ சரிங்க சார் அப்படின்னா ம்

சரிங்க சார் சரி சார் அப்படியே பண்ணிடலாம் இல்லைன்னா சரிங்க சார் ஓகே சார் ஆ ரெண்டு சார் ஆ அதெல்லாம் இருக்குது சார் ஒன்றும் பிரச்சின இல்லை ஓ சரிங்க சார் ஓகே ஓகே சரிங்க சார் ம் ம் இல்லை சார் அப்படி எதாவது இருந்தால் நான் கால் பண்ணுறேன் சார் இந்த தகவலுக்கு நன்றி சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ ஆ ஓக் ம்